அந்த மாதிரி கஷ்டமான மொத்தமான துணி மெலிசான துணி தைக்கிறதும் நான் கடையிலேயே குடிச்சித் த கொடுத்துத் தைச்சிக்குவோம் நாங்கள் இது பண்ணுறதில்ல ஈஸியாக தைக்க முடிகிறத மட்டும் தான் கைலேயே தைச்சிக்குவோம் மற்றபடி ரொம்ப கஷ்டமான க்ரிட்டிக்கலான தைக்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னால் கடையிலேயே நாங்கள் தைச்சிக்குவோம்